ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயித்தி எண்பத்தி ஆறு பத்து அஞ்சு ரெண்டாயித்தி இருபத்தி ரெண்டு